ஆ யெஸ் மேம் நான் உங்களோட ஆடை வந்து இன்ஸ்டாக்ராமில் பார்த்தேன் எனக்கு வந்து ப்ரைடல் மேக்அப் வேணும் என்னென்ன ரேட்டு என்னென்ன அமௌண்ட்டு சொல்லிடிங்களா ஆ ஓகே பர் ஓகே பரவாயில்லை மேம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்து மேரேஜு அதற்கான ரிசப்ஷன் அதற்கான ட்ரெஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸு மெகந்தி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவிங்களா இல்லை நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணுமா மேம் ஓகே மேம் மேக்அப் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஹச்டி மேக்அப் எல்லாம் போடுவீங்களா ஓகே மேம் ஆ ஓகே மேம் சாரீ ட்ராப்பிங் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவிங்களா இல்லை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணுமா மேம் ம் சரி மேம் உங்கள் அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் ஹலோ மேம் அதில் மேம் இந்த ஃபோட்டோவுலாம் வந்து கொஞ்சம் டிசைன் மாடல் எல்லாம் அனுப்புறிங்களா அந்த எப்படி இருக்கும் அதெல்லாம் உ ஓகேங்க மேம் ஆ சரி மேம் மேம் ஹலோ மேம் மேம் அந்த மேக்அப் டீட்டெயில்ஸு ஹச்டி மேக்அப் வேறு என்னென்ன மேக்அப் மேம் ம் ஓகே மேம் என்னென்ன ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவிங்களா இல்லை ஆ எது மேம் நல்லாருக்கும் ஆ ஓகே மேம் எது நல்லாருக்கு கோல்டன் ஃபேஷியல் நல்லாருக்குமா இல்லை நார்மல் மேக்அப் நல்லாருக்குமா மேம் ஓகே தேங்க் யூ மேம் ம் தேங்க் யூ